நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து முன்னே மாதிரி இல்லைங்க இப்போ வந்து முன்னெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்யெலாம் கிடையாது இப்பெல்லாம் படிக்கணும்ன் நாங்களாக முன்னெல்லாம் படிக்கணும்ன் நினைச்சா ஸ்கூல் போய் தான் படிப்போம் காலேஜி போய் தான் படிப்போம் அங்கே போனால் தான் எங்களுக்கு பூராவுமே தெரியும் இங்கே வந்து இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஆரமித்த பின்னாடி இந்த கொ இந்த கொரோனாக்கு பின்னாடி இருந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்து பிள்ளைங்க நிறையா கெட்டு போச்சு படிக்கிறதில்லை இன்ஸ்டாகிராம் சேட் பண்ணுறாங்க மொபைல் நோண்டுகிறாங்க அதிகமாக ஷேர் சேட் பார்க்கறாங்க பாட்டுங்க நிறைய கேட்டு கிடக்கறாங்க நிறைய இஷ்யூ வந்து இதெலாம் இதனால வந்து போய்கிட்ருக்கு ஒழுங்காக யாரும் படிக்கிறதில்லை இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துகிட்டிங்ளானால் என் பாப்பாக்கெல்லாம் பிளஸ் டூ தான் படிச்சிகிட்ருந்தா அவளுக்கும் மொபைல் வாங்கி கொடுத்தோம் எல்லா வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி சொன்னால் அவங்க வந்து ஒழுங்காக படிக்கிறதில்லை எல்லாமே இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு நோண்டிகிட்டு கிடந்ததுனால இன்னிக்கு அவன் ஒரு சப்ஜெக்ட்டே வந்து ஃபெயில் ஆகி போயிடுச்சி இதனால வந்து நிறைய இஷ்யூ இருக்குது இதனால ஆன்லைன் கிளாஸ் வந்து தவறானது இதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல மொபைல் வந்து கொடுத்ததுனால நிறைய பிள்ளைங்க வந்து கெட்டு போச்சு சுத்தமாக வந்து யாருமே படிக்கிறதில்லை இப்பெல்லாம் மொபைல் இல்லாது தூங்கறதில்லை சாப்பிடுறதில்ல ஸு மொபைல் என் தம்பி வந்து ஃபுல்லாகவே கேம் ஆடிகிட்டு கிடப்பான் அவன் காலேஜி தான் போய்கிட்ருக்கான் எங்கள் வீட்டில் என் தம்பி வந்து மொபைலை கொடுத்து இப்போ கொடுத்ததுனால அவன் நிறையா கேம் ஆடிகிட்டு கிடந்ததுனால இப்போ வந்து அவன் காலேஜிக்கு போடான்னால் ஒழுங்காக போகிறதில்ல கேம் தான் ஆடிகிட்டு கிடக்கறான் அதனால் வந்து அவன் மொபைல் வந்து ரெண்டு நாள் நான் வாங்கி வெச்சுக்கிட்டதுமே அவனுக்கு உடம்பு சரியில்லாதலாக ஆகிட்ச்சி அவன் வந்து இப்போ நிறையா அரியர்ஸ் வந்து வெச்சுருக்கான் அதனால் வந்து மொபைல் வந்து சுத்தமாக வந்து மொபைல் வந்து அவன வந்து லைஃபே வந்து தோற்கடிச்சிட்ச்சி இவன் லைஃப்பில் வந்து இது வந்து தப்பான விஷயமா இருக்குது இது வந்து மொபைலை வந்து தவிர்க்கணும் இதை வந்து எல்லாமே நாம் தான் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து சின்ன பசங்கள்கிட்ட வந்து கிடையாது இந்த மொபைல்னால் வந்து நிறைய குடும்பம் வந்து கெட்டு போச்சு மொபைல்னால் நிறைய தப்பு தப்பான விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் பார்க்கறாங்க செய்கிறாங்க இதெல்லாம் சொன்னாலே இவங்க யாருமே கேட்டுக்கிறதில்ல செய்கிறதில்ல